எல்லார் வாழ்க்கைலையும் இந்த முக்கியமான தருணம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது என்னனா ட்வல்த்து முடித்ததுக்கப்றோம் நம்ம என்ன குரூப் எடுக்கணும் எந்த காலேஜ் ஜாய்ன் பண்ண போறோம் என்ன படிக்கணும் அப்படின்றதை வந்து பெரிய இதுவா ஒரு முடிவெடுக்க கூடிய தருணமாக இருக்கும் ஏனால் நம்ம ரிலேஷன் ஒன்று சொல்வாங்க நம்ம பேரன்ட்ஸ் ஒன்று சொல்வாங்க நமக்குனு ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் நடந்துச்சு என்னோடய ஆசை என்னனா இன்ஜினியரிங்க்கு படிக்கணும் எங்கள் பேரன்ட்ஸோடைய ஆசை என்னனா ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் படிக்கணும் அது தான் அவங்களோடய முடிவாக இருந்துச்சு எல்லோரும் ச நம்ம இங்கே ரிலேடிவ்ஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்க இன்ஜினியரிங் வந்து நீ நாலு வர்ஷம் பண்ணணும் நாலு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவே அதில் நீ கல்யாணம் பண்ணி வெச்சுரலாம் பெண்ணுக்கு இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்காத அப்படின்லாம் சொன்னாங்க எங்கள் வீட்லையும் அதுதான் என்ன பண்ணிணாங்க ஓகே இன்ஜினியரிங் அதிகமாக செலவாகும் அதனால வேணாம்ன் சொன்னாங்க ஆனால் நான் என்ன சொன்னேனா அம்மா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் படிச்சு முடித்ததுக்கப்பறோம் அதுக்கப்புறோம் என்னால் சம்பாதிச்சி கொடுத்து முடியும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைச்சிங்களோ அதையே நான் டபுளாக உங்களுக்கு நான் சம்பாதிச்சி கொடுத்துருவேன்மா அப்டின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை என்னோடய கனவு எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் பொறுமையா எடுத்துரைச்சேன் அவங்களும் அதை புரிஞ்சிகிட்டு என்னை இன்ஜினியரிங் படிக்க ஒத்துக்கிட்டாங்க அதே காலேஜ்ல சேர்த்துவிட்டாங்க நான் என்ன காலேஜ் கேட்டேனோ அதே மாதிரி என் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவங்க அதை செஞ்சாங்க செஞ்சதினால நான் நல்லாவும் படித்தேன் அரியரே இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் படிச்சு ஃபர்ஸ்ட் க்ளாஸில் பாஸாகி அவங்க கையாலையே நான் வந்து அந்த சர்ட்ஃபிகேட் வாங்கும்மோது எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம ஆசப்பட்டத நம்மளால படிச்சு முடிக்க முடிஞ்சுதே அதுக்கு நம்ப எப்படி நம்ப பேரன்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணேன் அவங்களும் நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது